பெட்ரோல் விலை ஏறியிருப்பதால் உங்கள் பைக்கிங் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் சுற்றுசூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நினைக்கிறீர்களா ஆம் கண்டிப்பாக பெட்ரோல் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக எரிபொருளை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமது சுற்றுசூழல் கண்டிப்பாக தீங்கை விளைக்கு விளைவிக்கின்றது மாற்று வழியில் மின்சார எலெக்ட்ரிக் பைக்குகளை நாம் பயன்படுத்தினால் சுற்றுசூழலுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படாது